யார் ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் குட் மார்னிங் மேம் சொல்லுங்கள் அப்படிங்களா ஓகே லோன் கிடைக்குங்க ஆனால் உங்கள் பேரெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் எங்கேயாச்சும் இருக்காங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் எதனா இருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா எப்படி கொடுக்கறது சரி ஓகே கொடுக்க முடியும் ஃபிஃப்ட்டின் டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் தான் கொடுக்க முடியும் நீங்கள் என்ன சொல்லுறீங்க ஓகே நாங்கள் ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்ட் பான் கார்ட் எல்லாமே ரிஸீவ்டாக இருக்கா ஓகே அது பான் கார்டு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிவிட்டு அது என்ன அது வந்து வந்துரும் அது ஒரு ஒரு ஒன் வீக் வந்துரும் அதை வாங் அதை வாங்கிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபார்ம் ஃபார்ம் கொடுப்போம் அதை அதை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி முடிச்சோன்னே உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு எல்லாமே வச்சு உங்களுக்கு எவ்வளோ எஜுக்கேஷன் வேணுமோ எங்களால் ஃபோர் லேக்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஆனால் நாங்கள் முடிஞ்சளவுக்கு கொடுக்குறோம் அதாவது இப்போ வந்து ஒரு ஃபிஃப்ட்டின் டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சண்ட் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அந்தமாதிரி வருது அதனால் உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஆனால் வந்து உங்களுக்கு டூ லேக்ஸ் மினிமம் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஓகே மேம் தரோம் வாங்க மேம் பான் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ